கோழிக்கறி ஆட்டுக்கறி கிடைக்குமா கோழிக்கறி ஆட்டுக்கறி காது குத்து வெச்சுருக்கோம் எங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ கோழிக்கறி ஆட்டுக்கறி வேணும் ஆ ஒரு கிலோ கறி ஏ ஏழாந்தேதி வேணும் ம் கூட எக்ஸ்ட்டா ரெண்டு கிலோ எக்ஸ்ட்டா ரெண்டு கிலோ தரமாட்டிங்களா நீங்கள் தருவிங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வந்திருக்குறோம் கொஞ்சம் தூரமாக இருந்து வந்திருக்குறோம் நீங்கள் தருவிங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோம்

இருபத்தஞ்சு கிலோ வேணும் ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா இல்லை நீங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுங்கண்ணா வீட்டுக்கு இல்லை நான் அட்ரெஸ் கொடுக்குறேன் அட்ரெஸ் கொடுக்குற இடத்துக்கு ஆ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க ஆ டூ தௌசண்ட் கொடுக்குறேன் இல்லைண்ணா நான் இப்போ கையில் ரெண்டாயர்ரூபாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக டெலிவரி பண்ணும்போது நான் கொடுத்துர்றேன் பிரியாணியும் கொஞ்சம் பண்ணுறோம் கொஞ்சம் இதுவாக மாரியும் பண்ணுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுங்க ம் ம் சரிண்ணா ம் ம் மெசேஜ் பண்ணுறண்ணா